ஏங்க கேப் புக் பண்ணி இருந்தோம் ஏர்போர்ட் போகறதுக்கு இன்னும் வரவே இல்லை நாங்கள் வந்து டிலே டைம் வந்து பத்து நிமிஷம்தான் கொடுத்தோம் டைம் ரொம்ப லேட் ஆகுது இல்லைன்னா நாங்கள் ஆர்ட்ரு கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஒன்றுத்துக்கு ஒன்று புக் பண்ணிக்கிறோம் எனக்கு வந்து டைம் ஆகுது ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னா ஃப்ளைட் மிஸ் பண்ணிவிட்டா மறுபடி அந்த ஃப்ளைட் நாளைக்கு தான் இருக்குது

கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் நாங்கள் கேன்சல் பண்ணி நாங்கள் வேறு கேப் கூட நாங்கள் புக் பண்ணிக்கிறோம்

நாங்கள் ஆல்ரெடி இது புக் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணி இருக்குங்க அதை நீங்கள் ரிட்டர்ன் எப்போ எப்போ ரிட்டர்ன் பண்ணுவீங்க எனக்கு இப்போவே ரிட்டர்ன் பண்ணுங்கள் நாங்கள் இப்போவே கேன்சல் பண்ணிடுறோம் ஏர்போட்டுக்கு வந்து டைம் ஆச்சுன்னா நாங்கள் அதை இப்போ கேன்சல் பண்ணி தான் ஆகணும் நாங்கள் வேறு வேறு கேப்பை புக் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து அனுப்பிச்சுவிடுங்க